வேறொரு நாட்டிற்கு செல்ல வாய்ப்பு வேணும் அப்படினா நான் எனக்கு மலேஷியா போகணும்னு ரொம்ப விருப்பம் இருக்குது ஏன் மலேஷியா போகணும் அப்படினா மலேஷியாவில் இருக்கிற அந்த முருகர் எனக்கு வந்து நிறைய படங்களில் நிறைய விசிட் சொல்கிறத கேட்குறதுனால அது பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதேமாதிரியே நம்ம இங்கே சேலத்தில் இருக்குது பச்சமலையில் இருக்குது அதை விட கொஞ்சம் பெரிய முருகராக இருக்கிறாங்க அப்படிங்கிறங்காட்டிக்கி எனக்கு அது ரொம்ப பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது மத் அப்புறம் என்னென்னா முருகர் வந்து என்னோடய இஷ்ட தெய்வமாக இருக்கிறதுனால அது ஒரு அது ஒரு காரணமாகவும் சொல்லலாம் அப்புறம் மலேஷியாவில் நிறைய இடங்கள் வந்து நல்லாயிருக்குது அப்படினு சொல்லியிருக்காங்க பார்க்குறதுக்கு எல்லாமே அப்புறம் அந்த மால் அங்கெலாம் போனோம்னால் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படினு சொல்லி சொன்னாங்க என்னோடய வயதுக்கு கேம்ஸுங்கிறது ஒரு சிரமமான வேலை தான் இருந்தாலும் பார்க்கலாம்ல அதை அதனால ஒரு இண்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறேன் அப்புறம் அங்கே இந்த ஃபுட்டு அது நல்லா இருக்கும்னு சொன்னால் நான் ஆக்சுவலாக பார்த்தா நான் வெஜ்ஜு தான் சாப்பிட போகிறேன் அந்த வெஜ் ஐட்டமுமே அங்கே மலேஷியாவில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குதுனு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கேரளாவில் இருக்கிற மாதிரி சொல்லமுடியுமா என்னென்னு தெரியல இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்குற ஒரு இண்ட்ரெஸ்ட்டு